ஆ சொல்லுங்க மேடம் அபிநயா மீன் கடை தான் எந்த மாதிரியான மீன் மேம் வேணும் எங்கள் இதில் வந்து எல்லா மீனுமே இருக்குது மேம் வ கெளுத்தி மீன் வஞ்சிர மீன் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஏரி மீனெலாம் விற்கிறோம் ஆ இருக்குது மேம் கெளுத்தி மீன் இருக்குது எதுக்கு மேம் தனியாக வேணும் கொ கிலோ கணக்கில் வேணுமா இல்லை ஹோல் சேலாக வேணுமா மேம் கிலோ கணக்கா ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ இப்போ வந்து சி கெள கெளுத்தி மீனெலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும் ஒரு கிலோவே இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் இப்போ மொத்தமாக பத்து கிலோ மாதிரி வாங்கினீங்கனா ஐம்பது ரூபாய் நாங்கள் கம்மி பண்ணுவோம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் மீன் ஆ கம்மி பண்ணுவோம் இன்னும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவோம் மீனும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மேம் நீங்கள் வந்து இப்போ சண்டே உங்களுக்கு ஃபங்க்ஷன்னால் நாங்கள் நீங்கள் சாட்டர்டேவே எடுத்துகிட்டு போனால் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நாங்கள் ஃப்ரீசரில் வெச்சுருப்போம் மீன் நல்ல நல்ல மீன் இருக்கும் நல்ல கண்டிஸனில் இருக்கும் இல்லை இல்லை மேடம் நான் ஹோல் சேல் பண்ணிணாலே நாங்கள் மொத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்கள் தனி சார்ஜ் எதுவும் தர தேவை இல்லை மீன் ரேட் மட்டும்தான் வாங்குவோம் மற்றபடி தனி சார்ஜ்ஜுனு கிளீனிங் சார்ஜ் எல்லாம் ஒன்றுமே வாங்க மாட்டோம் நீங்கள் சொன்னீங்கனால் நீங்கள் வந்து ஆ ஃப்ரெஷ் மேம் நீங்கள் வேணால் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க மீனை நாங்கள் ஃப்ரீயாக கூட டெலிவெரி பண்ணுவோம் ஹோம் டெலிவெரி எங்களுக்கு ஃப்ரீ தான் மேம் ஹோல் சேல் பண்ணுறவங்களுக்குலாம் டெலிவெரி ஃப்ரீயாக தான் பண்ணுவோம் நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம் ஓகே மேடம் ஓகே மேடம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணுங்க நான் கடையில் தான் இருப்போம் நீங்கள் கால் பண்ணீங்கனால் உங்களை ரிசிவ் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டோனா நீங்கள் மீன் பார்த்துட்டு மீன் வந்து எப்படி இருக்குது கர நல்லாயிருக்கானு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஹோல் சேலில் வந்து கொடுப்போம் ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் மேம் தருவோம் அதனால் மீன் நல்ல கன்டிஸனில் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் மேம் இருக்கும் ந இது ரொம்ப பழசுலாம் இருக்காது ஓகே மேடம் ஓகே மேடம் வாங்க மேடம் தேங்க்யூ